வெவ்வேறு பருவங்கள் அடிப்படையில் செடிகளை எப்படி பரம் பராமரிக்க வேணும் அப்படின்னா இப்போ இப்போ வெயில் காலம் அப்படின்னா செடிக்கு நிறையா தண்ணீர் ஊற்றணும் வெயில் ரொம்ப நேரம் படாமல் இருக்கணும் இப்போ செடிங்க நம்ம தொட்டிகளில் வச்சுருந்தோம் அப்டின்னா அந்த தொட்டியை எடுத்து மதிய நேரம் நிழல்ல வைக்கலாம் ஏனால் மதிய நேரம்தான் வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால இலைகள்லாம் விழுந் விழுகறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் காலத்தில் நம்ம செடிகளை வச்சுருந்தோம் அப்படின்னா எடுத்து வைக்கலாம் மரமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மரத்துக்கு நிறைய தண்ணீர் ஊற்றுனோம் அப்படின்னா அது வெயில் காலத்தில் தாங்கும் இப்போது குளிர் காலம் அப்படின்னா குளிர் காலத்தில் இப்போ கறுகாப்பிலை மரமெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா குறுக்கு குளிர் காலத்தில் அந்த கறிவேப்பிலை இலையெல்லாம் ரொம்ப கருப்பாயிடும் ஸோ அது வந்து கருப்பாகி கீழே விழுகிறக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது வளருறதுக்கும் முடியாது அதனால என்ன குளிர் காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா போதுமான அளவு சூரிய வெளிச்சம் கிடைக்குற மாதிரி நம்ம செடிகளை எடுத்து வைக்கணும் இப்போ மரமாக இருந்தால் பிரச்சினை இல்லை நம்ம செடியை பற்றி பேசுகிறனால செடிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும்போது உள்ளேயும் வெயில் வரும்போது கண்டிப்பாக வெயிலில் வச்சா மட்டும்தான் குளிர் காலத்தில் செடி வந்து நல்லா வளரும் ஒவ்வொரு செடிக்கு ஏற்ற மாரி காலநிலைகள் இருக்குது இப்போது இப்போ ரோஜா பூ செடியெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து தண்ணீர் நிறையா வேணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்க கூடாது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செடி நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற என்விராயின்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்குமோ இல்லை எந்த செடி நம்மளால வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி செடிகளை எடுத்து பராமரித்தாதான் நம்மனால் அந்த செடியை காப்பாற்ற முடியும் அதில் வர பூவோ இல்லை காயோ நம்மனாலே அனுபவிச்சுக்க முடியும் இப்போது இப்போ இப்போ ரொம்ப மழைக்காலத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகளில் நிறைய தண்ணீர் தேங்க விடக்கூடாது ஏன் அப்படின்னா ரொம்ப தண்ணீர் தேங்கிருச்சு அப்படின்னா செடியில் அந்த இருக்கிற வேர் வந்து அழுகிடும் ஸோ அழுகுச்சு அந்த வேர் வந்து அழுகி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பி வளருறதுக்கோ இல்லை காயோ பழமோ எதுன்னாலும் நம்மளுக்கு அது திருப்பி வளர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மழை பெய்கிற காலங்களில்யெல்லாம் நம்ம செடிகளை மழை தண்ணீர் அவ்வளவாக தேங்காத மாதிரி பார்த்துக்குணும் அந்த மழை தண்ணீர் போகிறதுக்கு உண்டான பாத்வே அந்த வழிகள் எப்படி அந்த தண்ணீரையெல்லாம் ட்ரைன் பண்ணணுமோ அப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ வேறு இந்த பனி பனி இலையுதிர் காலம்னு ஒரு காலம் இருக்குது ஸோ அந்த இலையுதிர் காலத்தில் கண்டிப்பாக எல்லா செடிகள்லிருந்தும் எலை விழும் ஸோ நம்ம அதுக்கு தேவையான உரங்கள் போடணும் உரங்கள்னாலே மட்டும்தான் அந்த இலைகள காப்பாற்ற முடியும் அந்த உரங்கள் தண்ணீர் அதை எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தா மட்டும்தான் நம்மளால் செடியை நல்லா பராமரிக்க முடியும் ஸோ இதுதான் இப்போ நாலு காலங்கள்லையுமே அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த செடியை நல்லா பராமரிச்சு அதில் வர காயோ அந்த பழங்களோ நம்மளால எடுத்துக்க முடியும்